நான் இப்போது ஒரு ஒன் இயர் பிஃபோர் முன்னாடி வந்து நாங்கள் மாதேஸ்வரன் கோவில் போயிருந்தோம் கர்நாடகா அந்த கோவிலுக்கு போகிற வழி பார்த்தோன்னா ஃபுல்லாக மலையை சுற்றி போகிற இடம் அந்த மலையிலிருந்து கீழே இருக்கிற ஊர்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன ஊர்களாக இருந்தது ஏதோ நாங்கள் ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த மலைகள் பூரா காடுகள் வனவிலங்குகள் அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது குரங்குகளை பார்த்தோம் மான்கள் வனமான்கள் பார்த்தோம் நிறையா விஷயம் பார்த்தோம் அந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறது அன்றைக்கிதான் தெரிஞ்சுது அந்த மலையில் சுற்றி திரியறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது